தமிழ் நாடை பொறுத்த வரைக்கும் தாய் மொழின்னு பார்த்திங்கனா தமிழ்தான் மக்கள் வந்து தமிழ் நாடு தமிழை தவிர எந்த மொழியிலும் பேசுவதில்லை இப்போது மோஸ்ட்லி எல்லாம் ஆங்கிலேயர்களும் இங்கிலீஸ்லெலாம் பேச ஆரமிச்சுட்டாங்க மற்ற வட மாநிலத்தவர்களும் தமிழ் நாட்டுக்குள்ளே வந்து தொழிற்சாலைகள்ல மற்ற இடத்துல வந்து வேலை செய்யறனால அவங்க கூட தமிழ் மக்கள் ஒரு சில தமிழ் மக்கள் வந்து அவங்களோட பழக்கத்த ஏற்படுத்திகிட்டு இந்தியும் கத்துக்கிறாங்க ம அப்படி கற்றுக்கிட்டு மற்ற இடத்துல பேசும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மொழி கொஞ்சம் ஸ்லோவாகும் வரும் இல்லைனா கூட நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ண பார்க்குவாங்க ஆனால் தமிழை நம்பிகிட்டு அடுத்த ஸ்டேட் அதாவது வட வட ஒரு அஸ்ஸாம் பீகார் டெல்லி அந்த மாதிரி போகும்போது தமிழ் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க தமிழை மட்டும் தமிழ் இப்போ செம்மொழி கொண்டு வந்துட்டாங்க மோஸ்ட்லி ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஓ தமிழரா நீங்கள் அப்டின்னு சொல்லிவிட்டு மக்கள் இப்போது வந்து இப்போ செம்மொழி ஆக்கினனால இப்போ தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக பேசுவாங்க ஒரு சில இடத்துல ஒரு சிலர்னு சொல்ல முடியாது ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் வந்து அடுத்த ஸ்டேட்ஸ் பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது பேசலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க

தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் நல்ல தைரியமாக பேச கூடிய ஒரு மொழி மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க